நான் எனக்கு ரொம்ப பிடித்த புக் என்னனா நான் அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள் அதுவும் அப்றம் தமிழ்லேயும் படிச்சிருக்கேன் இங்கிலீஷில் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதுவும் படிச்சிருக்கேன் அந்த புக் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அந்த புக் படிக்கிறதுக்கே ரொம்ப ஆவலாக இருக்கும் அவரு எழுதின புக்கலாம் நான் ரொம்ப விரும்பி படிப்பேன் படங்கள்லாம் என்னன்னா வந்து எனக்கு அந்த ஜீன்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஜீன்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க அதில் இருக்க பாட்டு எல்லாம் ரொம்ப தான் ரொம்ப பிடிச்சி பாப்பேன் அதே மாதிரி தசாவதாரம் அதில் கமலஹாசன் வந்து இத்தனை வேஷம் வந்து நடித்தது போனது அந்த விஷயத்தை பார்க்ககுள்ள இந்தளவுக்கு இவ்வளோ இந்த அறுபது வயசுக்கப்புறமும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்திருக்காரு இத்தனை வேஷம் அந்த மேக்கப்லாம் இன்னும் ஒவ்வொரு மேக்கப் என்னன்னா வந்து ஒரு ஆறு குள்ளேதான் நிற்கும் அதுக்குள்ளே அந்த நடிச்சுட்டு ஒவ்வொரு வேஷமும் அது நடித்தது வந்து ரொம்ப எனக்கு வந்து அதல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரே ஆள் வந்து இந்தளவு இத்தனை வேஷம் போட்டு நடித்திருந்ததுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அந்த இதான் ரொம்ப நான் பாப்பேன் அப்பறம் வந்து நான் அந்த விஷேச நாட்கள்லாம் அந்த பண்டிகை காலத்திலலாம் வந்து அந்த பட்டிமன்றம் போடுவாங்கள்ல அந்த பட்டி சாலமன் பாப்பையா சன் டிவியில் அந்த பட்டி மன்றத்தை ரொம்ப நான் விரும்பி பாப்பேன் பண்டிகை நாளில் கரெக்டா அந்த பத்து மணிக்கு உட்காந்து அந்த வந்து அந்த ப்ரோக்ராமை பாத்துட்டுதான் நான் வந்து எந்த ஒரு வேலையும் செய்வேன் அதல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் அதே மாதிரி இங்கேயேதான் இங்கே லோக்கலில் நடக்கிற பட்டி மன்றம் கூட நான் பாப்பேன் போன வாரம் கூட ரமேஷ் கண்ணா வந்து இங்கே பட்டிமன்றம் பண்ணார் அதல்லாம் ரொம்ப நான் வந்து நேரில் போய் பாத்தேன் ரமேஷ் கண்ணா அந்த விஜய் டிவி ஆக்டர்ஸ்லாம் வந்து பண்ணாங்க அதல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதலாம் வந்து நான் ரொம்ப விரும்பி பாப்பேன்